ஹலோ சொல்லுங்க சார் அரியலூர் பனானா லீஃப்லேருந்து பேசுகிறோம் சொல்லுங்கள் இன்னக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கனா சார் இப்போ ஃப்ரைட் ரைஸ் இருக்கு எக் ரைஸ் இருக்கு சிக்கன் ரைஸ் இருக்கு மட்டன் ரைஸ் இருக்கு காடை இருக்கு காளான் இருக்கு ப்ரோட்டா இருக்கு கொத்து ப்ரோட்டா இருக்கு நாண் இருக்கு உங்களுக்கு என்ன சார் வேணும் சாரி சார் இந்த மூணு ஐட்டமும் கொஞ்சம் இப்போதிக்கு ஸ்டாக் இல்லை ரெடி பண்ணல நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஹாஃபனவர் ஆவும் நாங்கள் வேணா ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அட்ரஸுக்கு கூட நாங்கள் அனுப்ச்சிவிட்றோம் சார் ஹோம் டெலிவரி கூட பண்ணுவோம் இப்போதிக்கு இந்த ஐட்டம் தான் சார் இருக்கு ம் சரிங்க சார் இது இல்லாமே உங்களுக்கு வேறு எதாவது ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எதாவது வேணுமா சார் வேறு எதாவது ஐட்டம்ஸ் எதாவது வேணுமா சார் ஹோம் டெலிவரி பண்ணோம்னா டிஸ்கௌண்ட் இருக்கு சார் இப்போ நீங்கள் ஒரு இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில இருந்தீங்க அப்படினா நார்மலாக நாங்கள் ஹோம் டெலிவரியில வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து டிஸ்கௌண்ட் பண்ணுவோம் ஃபுட் ஐட்டத்தில் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கௌண்ட் பண்ணுவோம் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் தூரத்தில் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா அந்த டிஸ்கௌண்ட் எதுவும் கிடைக்காது சார் ஆ நீங்கள் டெய்லியும் ஆட்ரு பண்ணிவிட்டு இன்னிக்கு பண்ணுறவுங்களா இருந்தால் கண்டிப்பாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் டிஸ்கௌண்ட் இருக்கு சார் எங்களுக்குன்னு தனியாக ஒரு பர்ட்டிகுலராக ஒரு ஆப் இருக்கு அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க உங்களோட நேம்மை அப்படி பண்ணிட்டிங்கனா உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் உங்களுக்கு வந்து டிஸ்கௌண்ட் இருக்குது உண்டு சரிங்க சார் நாங்கள் ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃபனவர் ஆவும் உங்களோடைய அட்ரஸ் சொல்லுங்கள் சார் நாங்கள் வீட்டுக்கே உங்களுடைய சாப்பாடை நாங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சிடுறோம் எவ்வளோ தூரத்தில் சார் இருக்கீங்க என்ன ஊர் நீங்கள் ஓகே சார் உங்கள் ஓகே சார் உங்களுடைய ஆடரை மறுபடியும் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கள் சரி சார் ஓகே சார் உங்களுடைய அட்ரஸ் நோட் பண்ணிக்கிட்டோம் உங்களோட ஆடரை இப்போ நாங்கள் பு புக் பண்ணிடலாங்களா ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார்